எனக்கு டிராக்டர் பத்தியெல்லாம் அவ்வளவாக தெரியாது மஹேந்திரா டிராக்டர் பற்றி தெரியும் அதுக்கப்பறம் சின்னதாக சேர் ஓட்டுகிற டிராக்டர் இருக்கு அது தெரியும் அது வந்த பின்னாடி கொஞ்சம் இந்த மண் புளுதி வெட்டி கலக்கிறதெல்லாம் அந்த சின்ன டிராக்டர் வந்ததினால கொஞ்சம் வேலை குறைஞ்சிருக்கு பெரிய டிராக்டர்கள்லாமே வந்து இந்த மாட்டு வண்டியோட கொஞ்சம் வேகமாக போறதுனாலேயும் வயல் உழுவுறது இதெல்லாம் வந்து மாடுகளை கஷ்டப்படுத்தாமல் வாகன வண்டி வாகனங்களை பயன்படுத்திறனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடுது அதுக்காக இது பயன்படுத்தலாம் பாரம்பரிய முறையிலேருந்து இது முற்றிலும் மாறுபட்டிருக்கு

நம்ம எல்லோருமே நவீன முறையில மாறுனதினால பாரம்பரியத்துலேந்து விலகி இந்த வகையான டிராக்டர்கள் இன்ஜினீயர்கள் இன்ஜின்கள் போன்றவற்றை பயன்படுத்தி வருகிறோம்